கிட்டே ஏதாவது ஊர் இருந்தால் நான் எங்கள் அப்பா கூடையே வண்டியில் போயிடுவேன் இதே வேறு ஊருக்கு போகிறதா இருந்தால் குடும்பத்தோடய போயிட்டு வந்தால் பஸ்ஸுலேயோ ஆட்டோலேயோ இல்லை ட்ரெயின்லேயோ இந்தமாரி ட்ராவல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு மறக்கமுடியாத நாள் எதுனா ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியூரில் ஆட்டோலேயோ போகக்குள்ளே அப்புறம் வந்து காலேஜ் போக்குள்ளே காலேஜ்ஜு வேனில் போக்குள்ள ஃபேர்வெல் ஃபேர்வெல் டே வரக்குள் அந்த டே அப்போ ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம் வேன்லே டான்ஸ் போட்டுக்கிட்டு சாங்கு எல்லாத்தையும் அட்டன் பண் அந்த எல்லாத்தையும் ரொம்ப ஹாப்பியாக போவோம் அதெலாம் மறக்க முடியாத டேவா இருந்தது அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது விசேஷம் போகிறதுக்கு யாராவது ஃபங்க்ஷன் வச்சுருந்தா அதுக்கு போகிறது எல்லாம் ஹாப்பியாக ஊ சொந்தக்கார சொந்தக்காரவங்களோடய சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட மகிழ்ச்சியாக போகக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதெலாம் மறக்க முடியாத விஷயமா இருந்தது